இருபது ஆயிரம் முப்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று நாற்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு இருபத்தி ஏழாயிரத்தி எண்நூத்தி அறுபத்தி ஏழு